எங்கள் பகுதியில் நிலம் வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி மக்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க என்ன சட்ட சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க அப்படினாக்க சில இடங்கள்ல பட்டா எண் வந்து மாதிரி மாறி மாறி இருக்கும் அது இல்லாமல் வந்து ஒன்று அவங்க தந்தையோடய பேரில் இருக்கும் அப்போது அவங்க அத விற்கும் பொழுது ஒரு அவசரத்துக்கு விக்கும் பொழுது அதை உடனே மாற்ற முடியாது தவிப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து அது அவங்க சேர்த்து சாவடி பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த சாவடி பண்ண இடம் வந்து என்னாகும் அப்படினாக்கா விற்கும் பொழுது அந்த இடத்துல வந்து புறம்போக்கு நிலமும் வந்து அதோடு சேர்ந்துருக்கும் அரசோடு சேர்ந்த நிலங்கள் சேர்ந்துருக்கும் அப்போது வந்து கணக்கு அப்படின்னு காட்டும் பொழுது பத்தரத்தில் ஒரு கணக்காகருக்கும் பார்த்தா விஓ ஆஃபிஸில் ஒரு கணக்காகருக்கும் அப்புறம் ஒரு அவசரத்துக்கு அப்படின்னு விற்கும் பொழுது பணம் வந்து என்ன ஆகும் அப்படினாக்க ரொம்ப கொஞ்சம் நாள் வந்து தள்ளிகிட்டே போகும் விற்க முடியாது அவங்க ஒரு அவசரத்துக்கு விற்கணுன்னு நினைக்கும் போது அது அவசரத்துக்கு விற்க முடியாது இதெல்லாம் வந்து எங்கள் பகுதியில் நிலம் வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி மக்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட சிக்கலாக இன்றளவும் இருந்துக்கிட்டுருக்குது